மேம் எம் பெயரு காவியா நான் வேலூர் டிஸ்ட்ரிக்கு ஒரு கிராமத்தில் இருந்து வர்றேன் மேம் நாங்கள் வந்து இப்போது ஆல்ரெடி ஒரு வீடு இருந்துச்சி மேம் அதுக்கு மேல வந்து எக்ஸ்ட்ரா பில்டிங் கட்டிருக்கிறோம் மேம் அதுக்கு வந்துட்டு ஆ எக்ஸ்ட்ரா லைன் வந்து தனியாக வச்சிக்கணும் மேம் அதுக்கு அவங்க உங்க கிட்ட வந்து கேட்க சொன்னாங்க மேம் லைன்மேன் என்னென்ன ம புது லைன் வச்சிருந்தோம் நம்ம ஆமாம் மேம் எ என்ன என்ன ப்ரூஃப்லாம் வேணும் மேம் ஓகே பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் மேம் இருக்குது மேம் அந்த அதுக்கு மேல தான் மேம் பில்டிங் கட்டிருக்கிறோம் அதில் எவ்வளோ அந்த லைன் வந்து தனியாக ஒரு லைன் சப்ளே பண்ணணும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்